எங்கள் வீட்டில் செடி நட்டுட்டு இருக்கோம் வளர்ப்போம் காமா மட்டையை வச்சுப்போம் கடப்பாறை வச்சுக்குவோம் களக்கட்டு வச்சுக்குவோம் பள்ளம் தோண்டி நல்லா விரும்பி விருப்பத்தோடு நாங்கள் வளர்ப்போம் செடிகளை எரு போடுவோம் செம்மண் போடுவோம் முட்டை தோல் போடுவோம் நல்லா விருப்பத்தோடு வளர்ப்போம் உரம் யூரியா வைப்போம் நல்லா புல்லு பொடியில்லாமல் கவனித்து வளக்கணும் எங்களுக்கு செடிகள்லாம் வளக்கிறதுனா ரொம்ப இஷ்டம் எங்களுக்கு நாங்கள் எல்லோரும் பாதுகாப்போடு வளர்ப்போம்